ஒரு நடனத்தை வந்து மேம்படுத்தறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நடனம் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா குழுக்களாக அமைச்சுக்குவேன் அதாவது இந்த ஊரில் இத்தனை பேர் இந்த ஊரில் இத்தனை பேருன்னு சொல்லி குழுக்களாக அமைத்துக்கிட்டு அந்தக் குழுக்கள் வந்து இங்கே அஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த அஞ்சு பேற்றுக்கு இத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கணக்கு எடுத்துவிட்டுருவோம் அதே மாதிரியே இப்போ நாங்களும் எங்கள் சைடு இருக்கவங்கள ஒரு பத்து பத்து பேராக சேர்ந்து இந்த நடனத்தை வந்து மேம்படுத்தறதுக்காக நடந்த நடனத்தைப் பற்றி வந்து சொல்லிக் கொடுப்போம் நடனத்தை பற்றி மேம்படுகிறது அப்படின்னு சொன்னமுன்னாவே அது கனிசமான முறையில வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடுச்சவங்கலாப் பார்த்து பத்துப் பேர் இத்தனை பேர்த்துக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிக்கொடுத்து அதை ஒரு குழுக்களாக அமைத்து இந்த ஊரில் இத்தனை பேர் இந்த ஊரில் இத்தனை பேருன்னு சொல்லி குழு குழுவாக அமைத்து அதை வந்து ஒருகிணைத்து அந்த நடனத்தை வந்து கற்றுக் ககொடுத்து அவங்களை வந்து மேம்படுத்துவோம் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா அந்த நடனத்தை வந்து நாங்கள் கற்றுக்கிட்டு இத்தனை ப இத்தனை குழுக்கள்னு சொல்கிறோமில்ல அந்த குழுக்களோடய சேர்ந்து நாங்களும் போய் அதை பங்கேற்று நடத்திக் கொடுப்போம் ஒரு ஊரில் ஃபங்க்ஷன் அப்படின்னு போட்டாங்கன்னா அப்படின்னா நாங்கள் அந்த இதில் பங்கு வகுத்து நாங்கள் அந்த நடனக்கலையை வந்து மேம்படுத்தறதுக்காக நாங்கள் வந்து அதில் பங்கேற்று செயல்படுவோம் நடனோம்னு பார்த்தீங்கனாவே எங்களுக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும்